தமிழ்நாட்டில் வந்து வரலாற்று தலங்கள் வந்து நிறையவே இருக்குது அதில் வந்து விழுப்புரத்தில் முக்கியமாக செஞ்சியில் வந்து இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று தலமாயிருக்கு செஞ்சிக்கோட்டை வந்து பார்க்கணுன்னா நம்ப ப்ரீ புக்கிங்கும் பண்ணிக்கலாம் இல்லைனா நேராகவும் போயிட்டு நம்ப டிக்கெட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது மார்னிங் நைனோ டென்னோ கிளாக்லேந்து நைட்டு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் செஞ்சிக்கோட்டையில் வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டை மஞ்சளறைக்கும் அம்மி ஆஞ்நேயர் கோயில் ஆயிரம் கால் மண்டபம் யானைக்குளம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிண பீரங்கி அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ப பார்க்கலாம் அதில் வந்து மஞ்சள் அரைக்கும் அம்மி வந்து ராணிக்கு மஞ்சள் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிண ஒரு கல் அதை வச்சு அந்த கல்லை வந்து இப்போ வரைக்குமே யாராலையுமே நகர்த்த முடியலை அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது அது அதுக்கப்புறம் ஆயிரம் கால் மண்டபம்லாம் வந்து அந்த காலத்தில் இப்படிலா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதுக்கு ஒரு பெரிய சான்றாயிருக்கு அப்புறம் ராஜா கோட்டையில் வந்து ஒரு ஒரு பாலம் ஒன்று இருக்கும் ராஜா கோட்டைக்கு மேலே அதில் அது வந்து எதுக்குன்னால் பகைவர்கள் வந்து வரும்போது அது உள்ளே போய்விட்டாங்கன்னா அதை வச்சு மூடிவிடுவாங்க மூடிடதுக்கப்புறம் மூடிவிட்டு அந்த கொடிய மிருகங்களை விட்டு சாகடிச்சுருவாங்க அவங்களை அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இதெலாமே இந்த மாதிரி நம்ப அந்த காலத்தில் இருக்கற வரலாற்றை பற்றி தெரிஞ்சிக்கனுன்னால் இந்த மாதிரி இடத்துக்லாம் நம்ப போகலாம் அதில் வந்து இராஜேந்திர சோழன் அருங்காட்சியகமும் விழுப்புரத்துலேருக்கு அதுவும் ஒரு வரலாற்று தலமாக நம்ப பார்க்கறோம்